நிலையான விவசாயம் பண்றது கால்நடைகளுக்கு மிகவும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து தயார் பண்ண கூடிய இடம் அதை பண்ணிட்டு இருக்கிறது விவசாயமும் மெயின் ஆனது மாடுகளுக்கு தேவைப்பட தேவைப்படக்கூடிய பொருட்களை மிகவும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம சே அதில் அந்த விவசாயத்தில் இருந்து மெயின் எடுத்துகிட்டம்னால் அதுக்கு நீர் புல் அதாக போய் மேயறது புல் வைக்கோல் சோளப்பயிரு பச்சை புல் கோரை புல்லும்பாங்க அது இது எல்லாமே நான் நம்ம தயார் பண்ண கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா எல்லாமே நமக்கு கிடைக்கும் மாடுங்களுக்கு தேவையான அத்தனை பொருளுமே கிடைக்கும் இயற்கையான முறையில் அது கூட வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம வாங்கிக்க கடையில் வாங்க கூடிய இடம் அப்படின்னா பார்த்திங்கனா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பருத்தி வெதை இது நம்ம கடையில் வாங்கிடுவோம் ரெண்டாவது பார்த்திங்கனா தவிடு வந்து பார்த்திங்கனா தவிடு வாங்குவோம் இதுதான் நம்ம மாட்டுக்கு இயற்கையாக கொடுக்க கூடிய ஒரு உணவு வகை அதில் பார்த்திங்க அப்புடின்னா கொடுக்குறப்ப நல்லாவே பால் கூட கொடுக்கும் கறவை கூடுதலாக வரும் அது வந்து என்ன கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து நம்ம வந்து நம்ம நம்மளோடய தொழிலை வந்து டெவெலப் பண்ணிக்கிறோம் கொடுத்து டெவெலப் பண்ணிக்கிறோம் அதை வந்து நமக்கு டெவெலப் பண்ணிக்கிறோம் அதுமாரி எல்லா மாட்டுக்கும் இப்போ ஒரு அஞ்சு மாடு இருக்குனால் அப்படியே அதை வந்து டெவெலப் பண்ணிக்கிட்டே போக போக போக நம்மகிட்ட ஒரு பத்து மாடு ஆகிடும் நாம் அந்த பத்து மாடை வந்து நல்ல நம்ம இன்ட்ரஸ் கேர் எடுத்து பார்த்து அதை வந்து கூடுறப்ப ஒரு மடங்காகும் அந்த ஒரு மடங்கு வந்து ரெண்டு மடங்காகும் ஒரு மடங்குங்கிறது மூணு மடங்காக மாறுகிறப்ப அந்த மூணு மடங்கை நல்லா நம்ம பார்க்க பார்க்க பார்க்க ஒரு ஆறு மடங்கு ஆகும் அந்த ஆறு மடங்கையும் நம்ம பார்க்குறப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து மடங்கு போயிடும் அதை வந்து நம்ம ஒரு ஆள் வச்சு பராமரித்து அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலே இதுவே ஒரு பெரிய விஷயமாகும் ஆனால் இதுமாரி எல்லாருமே ஊருகளில் வந்து பார்த்தா இந்த மாதிரி மேக்சிமம் எல்லாருமே பண்ணிக்கிட்ருக்காங்க எல்லா ஊர்லேயும்